ஈரோடு மாவட்டத்தில் காணப்படும் சில சுற்றுலாதலங்கள் ஒன்று பாரியூர் அம்மன் கோயில் பண்ணாரி அம்மன் கோயில் கொடிவேரி இன்பம் கடம்பூர் பாலவாடி பவானி சாகர் அணை இதெல்லாம் பார்க்கலாம் அழகாகருக்கும் பொதுமக்களும் அதிகமாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ் இது தான் இதில் வந்து பண் பாரியூர் அம்மன் கோயில் வந்து ஒரு வாரம் திருவிழா நடக்கும் அந்த டைம்லெல்லாம் பார்த்தா வெளியூரில் வந்து நிறைய பேர் வருவாங்க தூறி சாப்புடுறதுக்கு ஐட்டம்ஸ்ஸு பெண்களுக்கான அந்த வளையல் தோடு மோதிரம் இதெல்லாம் நிறைய விக்கும் ச்சீப் அண்ட் பெஸ்ட்டாவே வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி பவானி கொடிவேரி அணையில் வந்து குளிக்கலாம் அப்புறம் படகு சவாரி செய்யலாம் மீன் சாப்புடலாம் பிரியாணி சாப்புடலாம் சாப்பாட்டு ஐட்டம் மீன் குழம்பு செமையாகருக்கும் கொடிவேரியில் பவானி சாகரில் வந்து இப்போ தூறி ஆட்டுறது குழந்தைகள் விளையாடுறதுக்கு பவானி சாகர் வந்து உகந்த இடமாக இருக்குது அதனால் சுற்றுலா பயணிகள் வந்து குழந்தைங்க விளையாட்றதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து டைம்பாஸ் ஆகிடும் பவானி சாகரில் அதே மாதிரி மதியானம் போனால் மீன் சாப்புடலாம் மரத்து நிழல் நிறையாருக்கும் மரத்து நிழல் வந்து நம்ம குடும்பத்தோட சேர்ந்து மதியானம் சாப்பாடு கொண்டு போனோம்னா அங்கே வச்சு சாப்பிட்டு வர்றது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபா அங்கே இருந்து ஏழு கண்ணுருக்கு ஏழு கண்ணு வந்து தண்ணி திறந்து விட்றப்போ ஈவினிங் டைம் லைட்டு போடுவாங்க ஏழும் ஏழு விதமாக லைட்டு போடுவாங்க அதில் வந்து நம்ம இப்போ கூட லாஸ்ட் டைமில வந்து சுகந்திர தினம் அப்போ என்ன ஆச்சுன்னா ஏ அந்த கொடியோட கலர்லயே வந்து லைட் வந்து ஃபிட் பண்ணிருந்தாங்க அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்புறோம் கடம்பூர் போகறப்போ கடம்பூர் மலைப்பகுதி அதில் வழியாக வந்து நம்ம கடை அது வந்து கர்நாடகா போய் கர்நாடகா போகறதுக்கான மலைப்பகுதி வந்து இப்போ இது வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து என்னென்னா ஆசனூர் தாளவாடி திம்பம் அந்த லைனில் வந்து சில கிராமங்கள்லாம் இருக்கு அந்த கிராமங்களில் வந்து பலாப்பழம் வந்து அதிகமாக ஃபேமஸ்ஸாக விற்கும் அதில் ச்சீப் அண்ட் பெஸ்ட்டாக பலாப்பழத்தை வந்து வாங்கிகிட்டு வரலாம் அது மட்டும் இல்லை போகற வழி எல்லாம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு தான் நமக்கு வாய்ப்பு கிடச்சா கரடி புலி சிறுத்தை யானை இது எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம தமிழ்நாட்டுக் குள்ளேயே சுற்றுறதுக்கு என்னென்னா நம்ம கடம்பூர் வழியாக போய் திம்பம் வழியாக வந்து ஆசனூரில் ஜாயிண்ட்டாயி ஊட்டிக்கு போகறக்கான வாய்ப்பு இருக்கு அது வழியா போகறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் ஊட்டி பயங்கரமான ப்ளேஸ்ஸு அது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஊட்டி வந்து நம்ம அது க்ராஸ்சாகி வரப்போ நம்ம டிஸ்டிக்குள்ளே வர்றதுக்கான ப்ளேஸ் நிறையா இருக்கு